ஹலோ சார் நான் சின்னக்கரைலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் சார் எங்கள் வீடு வந்து சின்னக்கரை பிள்ளையார் கோயில் சந்தில் இருக்குது சார் அங்கே வந்து என்னாச்சுன்னால் இப்போ சமீப காலமாக எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவர்களுக்கு வந்து ஒரு கொடிய நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க சார் அவங்களுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து மெடிக்கலில் வந் மெடிக்கல்லிருந்து நிறைய மருந்துகள் பல இன்ஜெக்சன்ஸ் அதெல்லாம் வாங்கினோம் சார் ஊசி அதெல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் தனியாக ஒரு இதில் சேர்ந்துக்கிட்டு இருக்குது சார் பல இதிலெல்லாம் பாக்கேஜஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது சார் பை போன்ற இதெல்லாம் இருக்குது சார் அதை மட்டும் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணணும் அதுக்கு நான் உங்கள்கிட்ட தான் சார் பேசுறதுக்கு தான் அதுக்காண்டி தான் சார் வந்திருந்தேன் இப்போ நீங்கள் என்ன ஐடியா சார் வெச்சுருக்கீங்க இதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸெலாம் வெச்சுருப்பீங்கன்னு தெரியும் சார் அதை வந்து எப்படி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் கிட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய சிரிஞ்ச் அண்ட் பாட்டில்ஸ் சிரிஞ்ச் எல்லாம் நிறைய இருக்கு சார் கண்ணாடி குப்பியெல்லாம் நெறைய கிடக்குது சார் வீட்லையே அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் வீட்டில் இருக்கற நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கோம் பட் இதை நாங்கள் வந்து அப்படியே குப்பையில் போட்டால் மற்றவங்களுக்கு தான் பாதிப்பு அதனால தான் சார் உங்கள்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் இந்தக் குப்பைகளெல்லாம் எப்படி சார் அகற்றப் போகிறீங்க அடுத்து வந்து இது எப்படி சார் வாரம் வாரம் வருவாங்களா இல்லாட்டி ரெகுலராக வந்து எங்களுக்கு வந்து குப்பையை இந்த எடுத்துகிட்டுப் போனால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சார் ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்ந்துட்டு வருது ஒரு நாளே எங்களுக்கு வந்து ஒரு மூட்டை குப்பைல்லாம் வருது சார் அது என்ன பண்ணுறதுன்னு தெர்லை அது மட்டும் கொஞ்சம் இது சொல்கிறீங்களா சார் இந்தக் குப்பை இந்தக் குப்பைகளை அடுத்து நீங்கள் என்ன சார் பண்ணப் போகிறீங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க அதையும் எனக்குக் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இது தான் சார் என்னோடய கருத்து இன்னொன்று வந்து நீங்கள் எப்போ இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணப் போகிறீங்கன்றத கொஞ்சம் எனக்கு வந்து சொல்கிறீங்களா சார் எப்போ சார் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அலைபேசியில் கால் பண்ணுங்கள் சார் நன்றி சார் வணக்கம் சார்